சமூகம் மற்றும் மனிதர்களை பற்றின உண்மை விஷயங்கள நான் எழுதியிருக்கேன் நான் சிறுவர் மலர்ல இதை பற்றி பகிர்ந்திருக்கேன் இரண்டாயிரத்து நாலுல எங்கள் ஊர்ல ஒரு குடும்பத்தில் அழகான குட்டி தேவதை பிறந்தா அவளுக்கு ஒரு வயது ஆகியிருக்கும் அப்போது அவங்க வீட்டில வளர்த்துட்டு இருந்த மாடு கன்று போட்டுச்சு அந்த கன்று கூட தான் அவள் விளையாடிகிட்ருப்பா சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அந்த கன்று தான் அவளுக்கு எல்லாமே அவளுக்கு மூணு வயசாச்சு அந்த கன்றும் அந்த வீட்டில ரெண்டு வருஷமா சந்தோஷமாக இருந்துச்சு முன்ன விட ரொம்ப பெரிதாக வளந்துடுச்சு ஒரு நாள் வயலுல

போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இந்த குழந்தைக்கு என்னன்னே புரியலை அவள் குடு குடு குடு குடுன்னு அம்மா பின்னாடியே ஓடுறா ஓடி போய் அங்கே பார்த்தா அந்த கன்று அவங்கள பார்த்து காப்பாற்றுங்கனு கத்துது அவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா அந்த கிணத்துல இறங்கிற வழியும் கிடையாது இறங்கின அப்புறம் திரும்ப ஏறி வர்ற வழியும் கிடையாது

இந்த குழந்தைக்கு அந்த கன்று மேலே மட்டும் தான் ஆசையாக இருந்துச்சு அது எப்போது மேலே வரும் அதுக்கூட நான் எப்போ விளையாடுவேன் அது எப்போ சரியாகும் இப்படின் மட்டுந்தான் அவள் யோசிச்சிகிட்டு இருந்தால் அந்த கன்றுக்குட்டி அவளே பார்த்துட்டு ரொம்ப நேரம் கத்திகிட்டு இருந்துச்சு ஏன்னா ரெண்டு வருஷமாக அது பிறந்ததுலேருந்து பார்த்த ஒரு முகம் விளையாண்ட ஒரு முகம் சிரித்த ஒரு முகம்னால் அது அந்த குழந்தை தான் மூணு வயது குழந்தைக்கு குதித்து காப்பாத்தணும்னு எதுவும் தெரியாது ஆனால் அந்த கன்றுக்குட்டி ஆபத்தில் இருக்குது யாராலையும் முடியல நம்மளால முடியுன்ட்டு அது தட்டுத்தடுமாறி தெரியாமலும் இறங்க நினைச்சவ கால் வழுக்கி அந்த கன்றுக்குட்டிக்கிட்டயே போய் சேர்ந்துட்டா அவளும் கூட சேர்ந்து தத்தளிக்கிறா அந்த கன்றுக்குட்டி அது தட்டுத்தடுமாறி அதன் தோள் மேலே ஏற்றி அந்த குழந்தையை பிடிச்சிக்கிச்சி அந்த குழந்தை அந்த மாட்டோடய கொம்பை பிடிச்சுக்கிச்சி எல்லாருக்கும் அப்போ தான் ஒன்று தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு இருக்கிற கருணைக்கூட நம்மக்கிட்ட இல்லைனிட்டு எல்லாரும் குதித்து அந்த குழந்தையும் காப்பாற்றி அந்த மாட்டையும் காப்பாற்றி எல்லாருமே பத்தரமாக மேலே வந்தாங்கள் அந்த குழந்தைக்கிட்ட இருந்த அந்த கருணை அந்த மனிதநேயத்துனால் தான் அன்றைக்கு அந்த கன்னுக்குட்டி காப்பாத்தப்பட்டுச்சு ஒருவேளை அந்த குழந்தை தெரியாமலும் விழாமல் இருந்துருந்தால் அந்த கன்றுக்குட்டியோட நிலம என்ன ஆயிருக்குமோ எல்லாரும் திரும்ப போகிறப்போ ஒன்று சொல்லிட்டு போனாங்கள் அந்த அம்மாக்கிட்ட வந்து உங்கள் வீட்டோடய லக்ஷ்மி உனக்கே திரும்ப வந்துட்டானுட்டு அது மாடையும் மட்டும் இல்லை அந்த குழந்தையும் சேர்த்து சொல்லிட்டு போனாங்கள் இது தான் மனிதநேயம்ன்றது எல்லாருக்குள்ளேயும் இந்த மனிதநேயம் இருக்குது ஆனால் அவங்க வெளிப்படுத்துகிறது இல்லை சரியான நேரத்தில் ஒருத்தர் காட்டினா தான் மற்றவங்களுக்கும் அது வெளிப்படுது இல்லைனா அதுவும் அங்கே மூடி மறைஞ்சிடுது மனிதர்கள்ல ரெண்டு வகைனு சொல்லுவாங்கள் நல்லவங்கள் கெட்டவங்கன்ட்டு யாரும் தனித்தனியாக இல்லை அந்த நல்லவங்களுக்குள்ள தான் கெட்டவங்களும் இருக்காங்கள் சமூகமும் ரெண்டு வகைப்படும்னு சொல்லுவாங்கள் நல்லவங்கள் கெட்டவங்கள் அதுவும் நல்லவங்கள் கெட்டவங்கள்னு பிரித்து பிரித்து கிடையாது தனக்கு பிடிச்ச மனிதர்கள் செய்யும் போது அவங்களுக்கு பிடிச்சிரும் தனக்கு பிடிக்காத மனிதர்கள் தனக்கு பிடிச்சத செஞ்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது இது தான் சமூகம் நன்றி